பணத்தை வந்து இன்னும் ரொக்கமாக எங்கே செலுத்துறாங்கனால் போஸ்ட் ஆபீஸ்லேலாம் இன்னும் ரொக்கமாகதான் பணம் செலுத்துகிறாங்க முன்னெல்லாம் வந்து ரொக்கமாக எடுத்துட்டு வந்து தான் பேங்க்கில் இருந்தாலும் போடுவாங்க முன்னெல்லாம் வந்து அவ்வளவா பேங்க்கெலாம் கிடையாது சும்மா ஒன்று ரெண்டு பேங்கு தான் இருக்கும் இப்போல்லாம் பேங்க் அதிக நிறையா இருக்குது பேங்க்கில் வந்து இப்போது பணம் போடுறதுனா அவங்களுக்கு ரொம்ப ஷேஃபு இதே ரொக்கமாக எடுத்து வந்தாங்கனால் அது அவங்களுக்கு ஷேஃபு ஒன்று கண்டிப்பாக சொல்லமுடியாது இப்போல்லாம் எவ்வளவோ ஆபத்துலாம் நடக்குது திருட்டு போகுது வழிப்பறி செய்கிறாங்க அதல்லாம் முன்னெல்லாம் அவ்வளவாக பணத்துக்கு ஷேஃபு கிடையாது ரொக்கமாக எடுத்துட்டுப் போகிறதுனால ஆனால் இப்போ வந்து ஜிபே ஃபோன்பே கூகுள்பே அப்படீன்னு பலவிதமான ஆப்பெலாம் வந்துட்டு அது மூலிமா நம்ம பணத்தை உடனே செலுத்திடலாம் இப்போ வந்து நான் நான் ஒரு தூரத்தில் இருக்கேனா இப்போ எனக்கு அர்ஜெண்டாக பணம் வேணுனால் எனக்கு டக்னு பணம் வேணுனால் எனக்கு இதுமாதிரி பணம் வேணுனால் அவங்களால நேராக கொடுக்க முடியலை அப்படினா உடனே ஜிபே பண்ணிடுலாம் இதுமாதிரி இப்போல்லாம் வந்து நின்ற இடத்துல இருந்தே நம்ம வந்து ஒரு செகண்டில் பணத்தை நம்ம செல் மூலிமா பெறலாம் முன்னேடியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை வந்து நம்ம வந்து கை நம்ம கையெழுத்துப் போட்டு பேங்க்கில் போய் லைனில் நின்று கூட்டத்தில் நின்று எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்குப் பிரச்சனை இல்லை எல்லாமே எளிதாக எளிமையான முறையில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது இப்போ பேங்க்கும் அதிகமாக இருக்குது பேங்க்கும் அதிகமாக இருக்குது இப்போ வந்து எல்லோருமே லோனு அதுமாதிரிலாம் அப்ளை பண்ணுறாங்க முன்னெல்லாம் வந்து லோன்லாம் அதுமாரிலாம் இருக்குமா என்னனே தெரியாது இப்போலாம் அதிகமாக லோன் தர்றாங்க எல்லாமே தர்றாங்க கையோடு நம்ம வாங்கிகிட்டு வந்துடலாம் முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திச்சு இந்தமாதிரி பணம் ரொக்கமாக போடுறது அதுமாதிரிலாம் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஷேஃப்டியாக இருக்காங்க இப்போ வந்து ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெண் குழந்தைக்குப் பணம் கட்டுறாங்க அப்படினா அவங்களுக்குப் பதினெட்டு வயது ஆகிட்டுனா வட்டியோடு சேர்த்து இங்க்ரீஸ் பண்ணி பணத்தை நம்மளுக்குப் பதினெட்டு வய வயது ஆனதுனால் தருவாங்க இப்போ வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உலகமாகதான் இருக்குது இது இந்தியாவில் வந்து எல்லாமே எல்லி எல்லாமே எளிமையான முறையில் தான் கிடைக்கிது அதேமாதிரி நிறையா திருட்டு வழிப்பறி அதுமாதிரி எதுவுமே இல்லை இப்போல்லாம் வந்து ஃபோனை வந்து சி பணத்தை வந்து நம்ம கையில் வச்சிருக்கணுங்கிறதை அவசியம் இல்லை நம்ம ஃபோனில் ஃபோன் மூலிமாவே யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப ஈஸியான முறையில் இப்போ கிடைக்கிது அதெல்லாம் நம்ம தான் ஈஸியாக பயன்படுத்திக்கணும் நல்லவிதமாக பயன்படுத்தணும் இப்போ வந்து பணம்லாம் இன்டெர்நெட் மூலிமா நிறையா பணத்தலாம் நிறையா ஷேஃப் பண்ணலாம் எப் எப் எப்படி எல்லாம் இங்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது நம்மளுக்கு பணத்த வந்து நம்ம எப்போதுமே பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கையில் வச்சுருந்தா திருட்டு போகும் ரொக்கமாக வச்சுருந்தா இதே வந்து ஃபோன்பே இதுமாரிலாம் செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையான உலகமாக இது இருக்குது எல்லாத்தையுமே நம்மதான் சரியான முறையில் பயன்படுத்தணும் பணத்தை வந்து இன்னமும் ரொக்கமாகலாம் செலுத்துகிறாங்க இன்டெர்நெட் வந்து பணத்தை பற்றி எப்படி மாற்றிருக்குனால் ரொம்ப நல்ல விதமாக ரொம்ப எளிமையான முறையில் எல்லோருமே வயதானவங்ககூட ஈஸியான முறையில் கையாளும் வகையில் எல்லாமே இம்பார்ட்டனாக ஆனால் ஒன்றா இருக்குது இந்த பணம் பற்றிய கருத்து எல்லாமே இப்போது ரொம்ப மாறி எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஒன்றாதான் இருக்குது